ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட லைன் நின்று அதான் ஆர்டர் பண்ணணும்னா கூட லைன் நின்று ரொம்ப வெயிட் பண்ணி ஏதாவது வாங்கிட்டு வரணும் ஆனால் ஃபோன்லாம் அப்டியெல்லாம் இல்லை இப்போ தான் அது இதுன்னு இருக்குது ஏதாவது ஆர்டர் பண்ணி மொபைல் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஹோட்டலுக்கு போகணும் ஷாப்பிங் போகணும் அந்த மாத்திரலாம் எதுவும் நினச்சோம்னா ஷாப்பிங் கூட இப்போ பண்ணிட்டு பேமெண்டுலாம் இருந்துச்சுனா அதுலேயே அனுப்பிட்டுக்கலாம் பேங்கு போய் ஃபஸ்டெல்லாம் லைன் நின்று வாங்கிட்டு வரணும் இப்போலாம் அப்படி இல்லை எதுவும் அனுப்புறதாக இருந்தால் ஃபோன் மொபைல்லேருந்து அனுப்பிக்கலாம் டிக்கட் புக் பண்ணுறது ரயிலில் போய் புக் பண்ணும் அப்டின்னா ரயிலில் போய் ரயிலுக்கு போகணும் அப்டின்னா டிக்கட் வீட்லேருந்து புக் பண்ணி அப்புறம் போயிக்கலாம் ஒரு கோவிலுக்கு போகணும் ரொம்ப தூரம் இராமேஸ்வரம்லாம் போகணும் கன்னியாகுமாரி போகணுன்னா அங்கேலாம் ரூம் எல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க அதனால தெரியாது அதனால பேமெண்டு பண்ணிணா இதுலேருந்து அனுப்பிட்டோம்னா ரூம் புக் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லைன்னா அங்கே போய் நின்று ரூம் புக் பண்ணி போகிறப்ப குழந்தைங்கள்லாம் தூங்கிடுவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால ரொம்ப கஷ்டந்தான் இப்போது மொபைல் இருக்கிறதுனால ஈசியாக இருக்குது எல்லா போய் இங்கேருந்தே அனுப்பி விட்டுட்டு லேட்டாக போய் வாங்கிட்டு வந்துக்கலாம்